எனக்கு பிடித்த கவிஞர் யாருனு பார்த்தீங்கனா பாரதியார் தான் ஏன்னால் அவர் பாடிய பாடல்களாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவரு பாட்டு நம்ம மனசில் ஒரு விதமான உணர்ச்சியும் ஊக்கத்தையும் ஏற்படுத்துகிற மாதிரி இருக்கும் அவரை பிடித்ததுக்கான காரணம் அவரோடய பாடல்கள் தான் அவரோடய படைப்புகளில் சிலது என்னது பார்த்தீங்கனா பாஞ்சாலி சபதம் பாப்பா பாட்டு கண்ணன் பாட்டு குயில் பாட்டு இன்னும் நிறையாருக்கு பாஞ்சாலி சபதத்தில் பெண்ணுரிமைக்கான காப்பியமாக அவரு இயற்றியிருப்பாரு பாப்பா பாட்டில் அவரு ஓடி விளையாடு பாப்பானு ஒரு பாடல் எழுதியிருப்பாரு எனக்கு ரொம்ப பிடிக்கும் குழந்தைங்களை ஓடி ஓடி விளையாட சொல்லியிருப்பாரு இவரு என்ன வேலை செஞ்சுட்டுருந்தாருனு பார்த்தீங்க அப்படினா அவரு வந்து ஒரு பத்திரிக்கையாளராக இருந்தார் அது நாளிதழில் ஒரு செய்தி சேகரிப்பாளராக இருந்தார் பருவிதழ்கள்லையும் வேலை செஞ்சார் டிவி சேனல்ஸில் செய்திகள எல்லாம் சேகரிச்சு அதை தொகுத்து கொடுக்குற வேலையும் செஞ்சுகிட்டுருந்தாரு